ஹலோ பேங்க் மேனேஜரா எனக்கு லோன் வேணும் லோன் கேட்கறத்துக்காதான் வந்திருக்கேன் குழுவுல இல்லைப்பா தனியாகதான் இருக்கேன் ஆனால் லோன் வேண்டும் எனது ஆதார் கார்டு எல்லா ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறேன் பாருங்க இல்லை எனக்கு சுயஉதவிக்குழு மாதிரி இப்பெல்லாம் எவ்வளோ பே வந்திருக்குது மோடி போட்ட சட்டம் நீங்கள் பார்த்து கொடுங்க குழுவுல இல்லைன்னாலும் தனியாக இருக்கிற இப்போ உதவி கு மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி தராங்கள்லே அதுமாதிரி பார்த்துக் கொடுங்க எனக்கு வேணவே வேணும் லோன் எனது ப்ரூஃப்பெல்லாம் கரெக்டாக எ எனது ப்ரூஃப்பெல்லாம் இருக்குது பாருங்க

இதோ பேங்க்கு புக்கு ஆதார் கார்டெல்லாம் கொடுக்குறேன் பாருங்க ம் இதோ கொடுத்து இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது லோன் அர்ஜெண்ட்டாக தேவைப்படும் நாங்கள் ஏ எந்த லோன் எடுத்தாலும் நான் கரெக்டாகதான் கட்டுறேன் நீங்களே அதிலே பாருங்க பார்த்துட்டு எனக்கு லோன் வேணும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது செ செய்யுங்க சார் எல்லாமே கட்டலாம் சார் கட்டிவிடுவேன் சார் நீங்கள் பார்த்து கொடுங்க நாளை நாளைக்கு வரட்டுங்களா சரி சரிங்க